எங்கள் வீட்டு பக்கத்தில் சுற்றி பூரா பார்த்தீங்கன்னா தோட்டம் தான் அதில் நிறைய தென்னைங்கள் வச்சிருக்காங்க வாழை வந்துவிட்டு ரெகுலராக இருக்கும் எல்லாம் இடத்துளியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் தோட்டத்துலியும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து வாழை நல்லா வரும் என்னென்னா அது என்னென்னா காற்று காலத்துக்கு முன்னாடியே வச்சி காற்று வரதுக்குள்ளே நாங்கள் எடுத்துருவோம் காற்று காலத்தில் பார்த்தீங்கன்னா வாழை தாங்காது இல்லையா தார் எல்லாம் தொங்கிரும் காற்று வந்து அடிச்சிகிட்டு போயிரும் மழை வந்தாலும் சேதாரம் ஆயிரும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதம் வச்சா எந்த மாதம் அறுவடு பண்ணலாங்கிற ஒரு கணக்கு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வச்சு ஒரு ஆறு மாதத்துல என்ன எல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் எடுத்துருவோம் அதுக்கப்புறோம் பார்த்தீங்கன்னா எங்கள் பூமியில வந்துவிட்டு நிலக்கடலை நல்லா வரும் அது வந்து அது பயிரிடுவோம் அது பயிரெடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மழையும் கொஞ்சமாவது அதில் இருக்கணும் ஏன்னா த அது நல்லா ஊறணும் இல்லையா பூமிக்குள்ளே தானே இருக்கு தண்ணியும் சேர்ந்து இருந்தால் அது நல்லா பயிர் நல்லா வரும் கடலையும் நல்லா ஊறும் அது பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்றப்போ அது நல்லாவே ஊறும் நல்லா ப நல்லா பயிரும் நல்லா வரும் விதையும் நல்லா இருக்கும் இன்னொன்று என்னென்னா ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா தானியங்களும் விளைய வைப்பங்க கம்பு சோளம் மக்காசோளம் இது ராகி இந்த மாதிரி தட்டைப்பயிறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வாழையும் இருக்கும் ஆனால் இதுவும் சேர்ந்து அதுக்கூடையே இருக்கும் அந்த மாதிரி இருக்கறப்போ எங்களுக்கு ரெண்டு விவசாயமும் கிடைக்கும் வாழையும் கிடைக்கும் பயிர் தானியங்களும் எங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் இங்கிருந்து போகறது எல்லாமே நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கு எங்கள் கோவை மாவட்டம் மண்ணு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது ஏன்னா இங் கேரளாக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து தான் நாங்க நேந்தரம் பழமே அனுப்புவோம் அந்த பு என்னென்னா கேரளா டைம் இந்த பண்டிகை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருந்து தாங்க ப பழம் எல்லாம் வந்து வாங்கிகிட்டு போவாங்க நிறைய விதமான பழங்கள் இருக்கு நேந்திரம் கதுளி செவ்வாழை ரோபஸ்டோ அப்புறோம் என்னனா சாம்பல் வாழை இந்த மாதிரி நிறைய இருக்கு நிறைய பழங்கள் எல்லாம் இருக்கு பூம்பழம் இருக்கு ரஸ்தாளி இருக்கு ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு விதமான சுவையை கொடுக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவுக்கு அதெல்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது